எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா முதலில் நாங்கள் எங்கள் வீட்டில் வைத்தியம் செய்வோம் எப்படி செய்வோம் அப்படின்னா காலையிலே வயிறு வலி அல்சர் பிரச்சின இப்போ எல்லோருக்கும் இருக்கா அந்தமாதிரி எங்களுக்கு வயிறு வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா காலையில் நைட் வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி பழைய சாதம் சாப்புடுவோம் அதுமட்டும் இல்லாமல் அடிபட்டுருச்சி அப்படின்னா மஞ்சள் பழ போட்டு வைப்போம் அது மட்டும் இல்லாமல் வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சோற்றுக்கற்றாழையை வந்து பயன்படுத்தி அதை நாங்கள் சரி பண்ண ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு பார்ப்போம் இளநீர் வந்து நாங்கள் வீட்டில் குடித்து பார்ப்போம் இதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு உடல்நிலை சரியாகலை அப்படின்னா அடுத்தக்கட்டமாக தான் நாங்கள் மருத்துவரை போய் அணுகுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவலி எடுத்துச்சு அப்படின்னா உடனே டேப்லெட் போட மாட்டோம் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா தைலம் தடவுறது ஃபஸ்ட்டு அதுலேயும் முடியலை அப்படின்னா ஆவி பிடிப்போம் வேப்பிலை மஞ்சள் தைலத் தழை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதில் ஆவி பிடிப்போம் அதுலேயும் சரி ஆகலை அப்படின்னா நாங்கள் திரும்ப அதுக்கப்புறந்தான் டேப்லெட் போடுவோம் வேறு ஏதுவும் பிரச்சின அப்படினுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நாங்கள் வெண் தண்ணியில் துணியை காட்டன் துணியை நனச்சி மேலே ஊற்றி ஒத்தரோம் கொடுப்போம் வெந்நீர் குடிப்போம் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பார்ப்போம் சரி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தான் நாங்கள் மருத்துவரை அணுகுவோம்